வீட்டில் எங்கள் வீட்டில் துளசி இருக்குது சளின்னால் உடனே தூதுளை இருக்குது அப்புறம் பிரியாணி ரம்பா எலை இருக்குது ஏற்கனவே நான் கொஞ்சம் செடி வளக்குறதில் ரொம்ப ஆசைப்படுவேன் ரோஜாக்கன்று எங்கள் வீட்டுல நிறைய மூலிகைகள் ஜமானெலாம் நிறைய இருக்குது எந்த செடி பார்த்தாலும் வளர்ப்பேன் ரோசா பூவே ஏழு கலரில் பூ வச்சுருக்குறேன் ஏழு கலரில் மஞ் எல்லா கலரில் ஏ மஞ்சள் வெள்ளை சிகப்பு பட்டு ரோசா கலர் ஏ ஏழு கலரில் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இது என்னை எங்கே போனாலும் சரி பூவு அழகா இருந்துதுன்னால் அதில் ரெண்டு எனக்கு தாங்களேன்னு ஏ வே கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் பசலைக்கீர ஓம எலை துளசி எல்லாமே வீட்டில் நான் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில் இருக்குது அது இப்படி யாருக்கும் பக்கத்தில் சுகம் இல்லைன்னா கூட நான் சளிக்கு பறிச்சுக் கொடுப்பேன் காய்ச்சல்னால் உடனே நம்ம வீட்டுக்கு வந்து துளசி வாங்குவாங்க தூதுவளை தாங்கம்பாங்க மருந்து விஷயங்கள் நம்ம ஆஸ்ப்பத்திரிக்கு போய் மருந்து குணமாக்குறதை விட நான் கை மருந்து நிறையா ஏன்னால் எங்கள் அம்மாச்சி வந்து நல்லா கை மருந்து கொடுப்பாங்க எங்களுக்கு அதே இதை வச்சு நான் கொடுப்பேன் இப்போ எனக்கும் மூணு பேரன் பேத்தி இருக்காங்க அவங்களுக்கு என் மகள் மெட்ராஸில் இருக்கிறா ஃபோன் பண்ணுவாள் பண்ணி அம்மாவ் சளி பிடிச்சிருக்கு இருமல் இருக்குதுன்னு அது இருமல் இருந்துச்சுன்னா சுக்கு மிளகு பவுடர் பண்ணி பனங்கற்கண்டுக்கு கொதிக்க வச்சு அதில் பவுடரை போட்டு தண்ணி ஒரு க்ளாஸ் ஊற்றி அவுச்சு கொடுத்தா எவ்வளோ இருமல் இருந்தாலும் மூணு நாள் கொடுத்தா இருமல் விட்ரும் அதுப்போல காய்ச்சல்னால் பச்சை சுக்கும் வெள்ளை பூண்டும் உப்புக்கல்லும் வச்சு அதை நச்சு அந்தாலே நல்ல வெள்ளை துணியில் புழிஞ்சு வெந்நீர்ல கலக்கி கொடுத்தா வாமிட் இருந்து புளிச்ச ஏப்பம் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு காய்ச்சல் நெருப்பாக அடிச்சால் கூட உடனே காய்ச்சல் குறையும் உடனே அந்த வாந்தி நிற்கும் புளிப்பு போகும் வயித்தோட்டமாக இருந்தால் வயித்தோட்டமாக போச்சுன்னா குழந்தைகளுக்கு உடனே காயம் ஓமம் வெத்தலை மூணு வெத்தலையை ஓமத்தில் வச் கசக்கிக்கிட்டு லைட்டாக சட்டியை சுட வச்சு பொன்னிறமா வறுத்து அதில் ஒரு துண்டு காயம் எடுத்து அம்மி இருக்குது எங்கள் வீட்டுல அம்மியை வச்சு நல்லா அரச்சு அதில் சீனி கல்கண்டு கல் நல்ல வெளியே மணல் போட்டிருப்பாங்க ஆற்று மணல் அதில் வந்து சிதறாம மொழுக்குன்னு இருக்கிற அந்த கல்லை எடுத்து அடுப்பில் சுட போட்டு இந்த மருந்தை அரச்சு மருந்தில் போட்டால் கொதிக்கும் அது கொதிச்சப்புறம் ஆற வச்சு கொடுத்தா எவ்வளோ வயித்தோட்டமாக இருந்தாலும் சரி செரிக்காம இருந்தாலும் குழந்தைகளுக்கு மந்தம் மாதிரி போனாலும் அது நல்ல ஜீரணிச்சு நல்ல அருமையாக பிள்ளைகளுக்கு ஆய் போகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்படி கை மருந்துகள் தமிழ் மருந்துகள் எங்கள் வீட்டில் ரொம்ப நாங்கள் எடுப்போம்